எனக்கு சமீபத்தில் பிடிச்ச படம் பார்த்திங்கன்னா பரியேறும் பெருமாள் அந்த பரியேறும் பெருமாள் படம் எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிதுன்னா அது ரொம்ப டிஃப்ரண்ட்டான ஒரு படம் மற்ற படத்துலேருந்து அந்த படம் ரொம்ப தனித்து நிற்கும் அதோடய மேக்கிங்காக இருக்கட்டும் அதோடய கதையாக இருக்கட்டும் அவங்க சொல்ல வந்த கருத்தாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தனித்து நிற்கும் அந்த படத்துல அந்த படத்துலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணும் அதை வந்து அந்த படத்தில் ரொம்ப அருமையாக சொல்லி இருப்பாங்க அதாவது இவங்கதான் பெரியவங்க இவங்கதான் சின்னவங்க இவங்களை நம்ம இப்படிதான் நடத்தணும் இவங்க நம்மளுக்கு இதை கொடுக்க கூடாது இவங்ககிட்டேருந்து இதை நம்ம எடுத்துக்கணும் இந்தமாதிரி பல விஷயங்கள தவுடுபொடி ஆக்கின ஒரே படம் பரியேறும் பெருமாள் அந்த படத்தை இயக்கினது இயக்குனர் ஒரு மிகப்பெரிய சாதனை அவரோடய வாழ்நாளில் இதுதான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என் வாழ்நாள்லேயே இந்த படம் மறக்க முடியாத ஒரு படம்